என்னுடைய வேலை தவிர்த்து என்னுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் என்னோட சந்தோஷமான விஷயங்கள் பார்த்தம்னா ஊருக்குள்ளார பழங்காலத்து கோயில்கள் சிதலும் அடஞ்சு கிடக்கும் அதை எல்லாம் வந்து ஊருக்குள்ளார என்னால் முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணி அந்த கோயில்களை புறன் அமைக்கிறது அதுபோக அரசுனுடைய நல திட்டங்களை கிடைக்க முடியாதவிங்க வாங்க முடியாதவிங்களுக்கு தகுதி உள்ள ஆட்களை கண்டுப்புடிச்சு அவங்களுக்கு அந்த நல திட்டங்களை வாங்கி கொடுப்பேன் அது மூலியுமாக எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையோட இல்லாத பட்டவிங்களுக்கு செய்யறது வந்து எனக்கு ரொம்ப புடித்தமான விஷயோம்